எதிர்காலத்தில் தமிழ்மொழி எப்படி மேம்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கேள்வி எப்போதுமே தமிழ்மொழி யாமறிந்த மொழிகளில் தமிழ்மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம்ங்கிற மாதிரி இப்போ காலம் எந்த காலகட்டத்திலையும் தமிழ்மொழிக்கு தனி சிறப்பு இருந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் அதை விட முக்கியமான பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்னென்னால் நம்மளோடய தாய்மொழியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த பொறுப்புக்கு நாம் என்ன பங்களிப்பு கொடுக்கணும் அப்படினு பார்த்திங்கன்னா பள்ளி கல்விகள்லையும் கல்லூரி கல்விகள்லையும் தல் தமிழ்மொழி அதிகமாக பயன்படுத்தப்பட வேண்டும் ஒரு எந்த நிலைக்கு மாணவர்கள் போனாலும் முதல் மொழி தமிழ்மொழியாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயப்படுத்த வேண்டும் இ அவர்கள் ஒரு பதினொன்று பன்னெரெண்டாம் வகுப்புகளில் இருந்தாலும் தமிழ்மொழி கற்க வேண்டும் என்பது கண்டிப்பாக கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம் தான் தமிழ்மொழி எழுதவும் படிக்கவும் அவர்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் அதே போல் வெளிநாட்டில் வாழும் தமிழர்களும் தங்கள் மொழிகளில் அவர்கள் அவர்கள் பற்றுடன் இருக்க வேண்டும் ஏன்னா அவங்க குழந்தைகளுக்கு எழுத எழுத படிக்க சொல்லி தர வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு இப்படி நம் மொழியை வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்த்து கொண்டே இருந்தால்தான் முறையான வழியில் முழுமையாக கொண்டு சேர்த்து கொண்டே இருந்தால்தான் இதை நம்ம பாதுகாக்க முடியும் அதே மாதிரி நம்மளுடைய புராணங்கள் நம்மளுடைய வரலாறுகள் இதை எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நமக்கு தெரியலைனா ஏதாவது ஒரு வழியில் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறதுக்கான ஒரு ஏற்பாடை நம்ம முன்னெடுக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த மொழி பாதுகாக்கப்படும் ஒரு எதிர்காலத்திலும் இதே பழமையோடும் புதுமையோடும் மேன்மையோடும் எப்போவுமே நம்ம மொழி இருக்கும்